இப்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடல்குள்ளே நம்ம போகிறோம் கடலுக்கு போனவுடனே போட்டை எடுத்துகிட்டு போகிறோம் போட்டை எடுத்துகிட்டு போய் வலை போட்டு மீனை போ போட்டில் போட்டு கொண்டு வந்து கரை சேர்த்துறோம் கரையில் சேர்த்தி அந்த மீனை வந்து தனித்தனியாக ரகம் பிரிக்கிறோம் தனித்தனியாக ரகத்தை பிரிக்கிறோம் ஒன்றா வச்சிக்க மாட்டாங்க மீனை வந்து எல்லா மீனும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது சின்னது பெருசு அதுக்குத் தகுந்த மாதிரி ரகத்தை பிரித்து மீன் மார்கெட்டு கொண்டு போய் அந்த மீனை விற்பனை பண்றாங்களே தவிர அதை வந்து காலம் காலமாக வந்து மீன் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுதான் இருக்குது மீன் வந்து மார்க்கெட்டில் தவிர வேறே எங்கேயும் விற்க முடியாது கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்டுக்குதான் வருகுது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம க கடலில் வந்து சாதாரணமாக போய் நம்ம தூண்டில் போட்டு பிடிக்க முடியாது இல்லையா அதாவது கப்பல்லேயோ அல்லை படகுலேயோ இல்லை பெரிய ஒரு இதுலேயோ போய்தான் பிடிக்க முடியும் வலை போட்டுதான் பிடிக்க முடியும் தோட்ட போட்டெல்லாம் பிடிக்க முடியாது கடலில் அதேமாதிரி மீன் வந்து க வலை போட்டு பிடிச்சி கொண்டு வந்து மார்க்கெட்டில் நல்ல வெலைக்கு விற்கிறாங்க இன்றைக்கி இ இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலியும் இந்தியாவுலேயும் பார்த்திங்கன்னா கடலினுடைய வருமானம்தான் அதிகம் கடலினுடைய வருமானம்தான் அதிகம் கடல் எல்லா வளமும் இருக்குது மீன் வளத்துலேருந்து சில்லப்ப ஓடக்கல் வளத்துலேருந்து எல்லா சங்குகள்லேருந்து எல்லாமே கடலுகுள்ளதான் விளையிது அதிகம் தங்கத்தில் இருந்து வைரத்தில் இருந்து எல்லாம் கடலுகுள்ளதான் விளையும் இல்லைங்கிளா அதனால எல்லாமே கடல்தான் நம்பர் ஒன்று கடலே மெயினு கடல்தான் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் மீனவ மக்களுக்கெல்லாம் கடல்தான் வாழ்வாதாரம் கடல் இல்லையின்னா ஒன்றும் இல்லை கடல் இல்லைன்னா நாமளே இல்லை பெரும்பால் கடல் இல்லேன்னா தண்ணி இருக்காது நாமளும் இருக்க மாட்டோம் கடல்தான் மெயினு